நம்ப நீச்சல் அடிக்கிறப்போ வந்து நம்ப உடம்பு நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ப்ரீத்திங்கெலாம் நல்லா நல்லாயிருக்கும் கை காலைலாலாம் அசைச்சு நம்ம நீச்சல் அடிக்கிறப்போ நம்பளோடய எல்லா பார்ட்ஸுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் வேகமாகவும் இருக்கும் எப்படின்னா நீண்ட நேரம் அந்த மூச்சு ஸ்வாசம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தாக இருக்கும்